அதாவது கல்வி இப்போ அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு வந்து இப்போ வந்து சைக்கிள் லேப்டாப் கொடுத்துனுக்கறாங்க அதாவது ஜெயலலிதா ஆட்சிலந்தே இது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போயும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் சைக்கிள் மட்டும் தான் போயிகிட்டு இருக்கு லேப்டாப் வந்து இன்னும் தரல அதாவது இப்போ பெண்களுக்கு வந்து இது நல்லா யூஸ் ஃபுல்லாக இருக்கு அவங்க வேலை செய்ய யூஸியா அதிகமாக பயன்படுது